கேரளா டுரிஸ்ட் ஏஜென்சியா ஹலோ கேரளா டுரிஸ்ட் ஏஜென்சியா ஆன் எனக்கொரு காம்போ ஆஃபர்ல ரூம் புக் பண்ணணும் பெர் டேக்கு உங்ககிட்ட ரூம் சார்ஜ் எவ்வளோ பண்ணுவீங்க மூணு நாள்லாம் ரெண்டு பேர் தான் மூணு பே மூணு அதுவே மூணு நாள்லாம் எவ்வளோ வந்து தள்ளுபடி கொடுத்து பண்ணுவீங்கள் சாப்பாடுனால் நீங்கள் எவ்வளோனு தருவீங்கள் சாப்பாடு இல்லைனா எ எவ்வளோ ஆகும்

ஓகே காம்போ ஆஃபர்னால் கம்மி பண்ண மாட்டீங்களா ஆ இப்போது நாங்கள் ஆ இப்போ தமிழ்நாட்டில இருந்து வரோம்ன்னால் இப்போது ரயில்வே ஸ்டேஷன்லலாம் கேப் ஃபெசிலிட்டிலாம் பண்ணுவீங்களா வந்து கூப்பிட்டு போவீங்களா இல்லை நாங்களே வந்து ஹோட்டல் அட்ரெஸ்ஸுக்கு தேடி வரமாதிரி இருக்குதுமா அங்கேருந்து என் எந்தெந்த ப்ளேஸ்க்கலாம் நீங்கள் எங்களுக்கு பார்க்க கவர் பண்ணி கொடுப்பீங்க இப்போது வந்து ட்ரெக்கிங்லாம் போகணும் அதுக்கு அந்த உள்ள யா எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் எந்த டைம்ல வரைக்கும் எங்களை அலோ பண்ணுவீங்கள் பக்கத்தில் எத்தனை அதை மாதிரி மலை இருக்குது ட்ரெக்கிங்லாம் பண்ணி பார்க்கலாமா

அங்கே இந்தமாதிரி போட் ஹவுஸ்லாம் இருக்குது அந்தமாதிரி எல்லாம் உங்களால் பண்ணி தர முடியுமா போட் ஹவுஸ் இருக்குதுல்ல அங்கே போகும்போதே பக்கத்தில் ஒரு கிராமத்திலலாம் வந்து அங்கேயே நிப்பாட்டி அங்கே நைட்லலாம் நிப்பாட்டி அங்கே உள்ள அந்த ஒரு லோக்கல் ஃபுட்லாம் சமைச்சி கொடுக்குறாங்களே அந்தமாதிரில்லாம் நீங்கள் ஏதும் பண்ணுவீங்களா அதுக்கெல்லாம் எவ்வளோ வாங்குவீங்க இப்போது சைவன்னோ சைவ சாப்பாடுனால் எந்த அளவுக்கு வாங்குவீங்க ஒரு ஆளுக்கு வந்து இப்போது காலையில மட்டும் சாப்பாடுன்னால் அதுக்கு எந்த ரேட்டு இல்லை ஒரு நாலு ஃபுல்லா மூணு வேலையும் சாப்பாடு சைவ சாப்பாடு வருதுன்னால் அதுக்கெல்லாம் என்ன ரேட்டு வாங்குவீங்க ஓகே நாண் வெஜ் மீல்லலாம் எந்த மாதிரி வரும் அங்கே உள்ள அந்த ஃபிஷ் எல்லாமே கிடைக்குமா ஓகே ஃபுட் எல்லாம் சாப்பாடு வந்து எங்களுக்கு பிடித்தமாரிலாம் ஆல்டர் பண்ணிகலாமா ஓகே இப்போ அந்த நாண் வெஜ் சாப்பாடுலாம் சேர்த்தோன்னா எவ்வளவு வரும் த்ரீ டேஸ் காம்போ ஆஃபர்னால் வேறெதுவும் ஸ்பெஷல் ஆஃபர் எதுவும் உங்கள் சைடுலருந்து இருக்கா எவ்வளவு வரையும் டிஸ்கௌண்ட் எதிர்பார்க்கலாம் மேம் ஓகே தேங்க் யூ